ஹலோ ஆ திவ்யாம்மா ஆ அம்மா இப்போ நமக்கு அந்த பண்டிகை வருது இல்லையா இப்போ நம்ம வீடு க்ளீன் பண்ணும் அப்படின்னா நம்ம ஒரு நம்மளே எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடியே ஒரு ப்ளான் பண்ணிக்கலாம் ஆ நீங்கள் ப்ளான் பண் நீங்கள் எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி நம்ம ப்ளான் பண்ணி நம்ம வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது பார்த்துக்கலாம்

ஆ ஓகே ஃபர்ஸ்ட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லுறிங்களா ஓகே ஓகேமா ம் ஓகே ஓகே ஓகே ஓகே மா ஃபர்ஸ்ட்டு கிச்சன் முடிச்சிவிட்டு அடுத்து வந்து பெட்ஷீட் எல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம் ஓகே அப்பறமாக வந்து இந்த பூஜை அந்த எல்லாமே விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே இதுக்கு அடுத்து பண்ணிக்கலாம் இல்லைங்களா சரிம்மா சரி சரி ஆ அடுத்து என்னம்மா க்ளீன் பண்ணுறது இருக்கும் இப்போ இது பூஜை முடிச்சாச்சு அப்புறம் நம்ம இந்த பெட்ரூம் அதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிட்டால் நம்ம வீடை ஒயிட் வாஷ் பண்ணும்மாம்மா ஓகே ஓகேம்மா ம் வேறு என்னம்மா ஓகே ஆ ஒரு ஒரு ரூம் டூ டேஸ் ஆயிடும் சரி ஓகேம்மா நம்ம ஃபர்ஸ்ட்டு இருக்கிற இப்போ கிச்சனில் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே நம்ம நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட்டு வாஷ் பண்ணிவிடலாம் அதுக்கு அடுத்து வந்து நம்ம இந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் பண்ணுறது எல்லாமே வேணா வாஷிங்கை மிஷினில் போட்டுவிட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிக்கலாம் அப் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா ம் சரிம்மா சரி சரிம்மா நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளான் பண்ணி ஃபர்ஸ்ட்டு இந்த க்ளீனிங் ப்ராசஸ்ஸை முடிச்சுக்கலாம் ஆ இந்த க்ளீனிங் ப்ராசஸ்க்கு எப்படின்னா டூ டேஸ்க்குள்ளே ஃபர்ஸ்ட்டு இந்த காலையில் டைம்மில் எழுந்துருச்சி நீங்கள் பாதி பூஜை வேலை பண்ணுங்கள் நான் பாதி கிச்சன் ஒர்க் பண்ணுறேன் அந்த மாதிரி பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம் பிரிச்சிகிட்டு க்ளீனிங் முடிச்சுக்கலாம் ஆ சரிம்மா சரி வேறு எதாச்சும் இருக்கா உங்களுக்கு சரிம்மா சரி சரிம்மா